முதல்ல மலச்சிக்கல் வந்து ஏன் வருது அப்படின்னா ஒருத்தவங்க வந்து சரியான நேரத்தில் வந்து சாப்பாடு சாப்பிடாம ச நிறைய தண்ணீர் குடிக்காமல் வேலைக்கு போறவங்கள்லா வந்து கரெக்ட்டான டைமில் வந்து சாப்பிடாததினால வெளியே போய்ட்டு அங்கே வெளியே வந்து சுத்தபத்தமாக எப்படி செய்கிறாங்க நமக்கு தெரியாது அது தெரியாமல் வந்து ஜங்க் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது சுத்தம் இல்லாத சாப்பாடை சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதனால் எல்லாம் வந்து மலச்சிக்கல் வரும் இது எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுமே வந்து நம்ம அதை வந்து டிரெண்டாக்கி நம்ம அதை சாப்பிட்றோம் அதனால் தான் வந்து மலச்சிக்கல் வந்து வருது இதனால் இதை வந்து எப்படி குணப்படுத்தலாம் கிராமத்து வழியில் வந்து நிறைய வழிகள் இருக்கு அதில் வந்து நம்ம டெய்லியும் அன்றாடம் யூஸ் பண்ணுற வழி என்ன அப்படின்னா வாழைப்பழம் வந்து சாப்பிடுவாங்க டெய்லியும் நம்ம வந்து கரெக்ட்டான டைமில் சாப்பிடுட்டு ஒரு வாழைப்பழம் வந்து நைட் நேரத்தில் சாப்பிடுட்டு காலையில் வந்து நம்ம எழுந்து தண்ணீர் குடிச்சிட்டு நம்ம எப்பயும் போல் இதை ஒரு வாரம் ரெண்டு வாரம் கன்டினியஸாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் வந்து குறைஞ்சிரும் இதே மாதிரி நம்ம கரெக்ட்டாக டைமுக்கு சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிச்சிட்டு நிறைய ஃபுரூட்ஸு ஹெல்த்தியான ஃபுரூட்ஸ்செல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வரவே வராது இது தான் வந்து கிராமத்து சைடில் இருக்கவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதேமாதிரி மலச்சிக்கல் வந்து வர மெயினான ரீசன் என்னன்னா வெளியே சாப்பிட்ற பொருட்கள் வந்து அதில் எந்த எண்ணெயில் ஆயில் எந்த ஆயிலில் செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த ஆயில் வந்து ரிப்பீட்டடா நெக்ஸ்ட்டு நாள் நெக்ஸ்ட்டு டெய்லியும் வந்து செய்வாங்க அதனால நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதலானது இதுல்லாம் தவிர்த்தால் மலச்சிக்கல் வந்து வராது இது தான் கிராமத்து வழியில் சொல்றவங்க